ஆமாம் எங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து நடனம் ஆடறவங்க இருக்காங்க தனி நபராகவும் இருக்காங்க ஒரு குழுவாகவும் இருக்காங்க அவங்கள எப்படி நாங்கள் ஊக்குவிப்போம் அப்படின்னா அவங்க நடனத்துக்குன்னு ஒரு சில பொருட்கள் தேவைப்படும் அது இல்லாமல் இருக்கலாம் அதனால் அதனால் அவங்க நாங்கள் நடனம் ஆடலை அப்படின்னு சொல்ல கூடாதுன்றதுக்காக எங்கள் ஊர் தலைவருக்கிட்ட பேசி நல்லா கொஞ்சம் வசதியானவங்ககிட்ட பேசி அவங்களுக்குத் தேவையான பொருளோ இல்லை அது நடனத்துக்கான வெளியே போயிட்டு வரதுக்கான பணமோ நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் நடனம் எங்கள் எல்லாம் போயிட்டு அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா திருவிழா நடக்கிற இடத்துல இல்லைன்னா ஏதாவது கலை நிகழ்ச்சிகளுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே கொண்டு போயிட்டு அதை அவங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு அங்கே இருக்க மக்கள் மூலிமா அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அதை வெளிப்படுத்துகிறோம் எங்கள் ஊரில் ஷாட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்க வராங்க அப்படின்னா எங்கள் எங்கள் ஊரில் வந்து கிராமிய நடனம் இருக்குது அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அது உதவு உதவும்னு நினைச்சி நாங்கள் கேட்போம் அது மட்டும் இல்லாமல் கிராமிய நடனம் அழியாமல் பார்த்துக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணுன்றதுக்காக எப்பவுமே நம்ப கிராமிய நடனத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்